நம்ம உலகத்தில் மொத்தம் ஏழு அதிசயங்கள் இருக்குது அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான அதிசயன்னா நம்மளோட தாஜ்மஹால் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த தாஜ்மஹாலை கட்டுனது ஷாஜகான் அப்படிங்குற ஒரு மன்னன் அவர் வந்து ரொம்பவே நல்லா வாழ்ந்த மனுஷங்க அவர் வந்துட்டு தன்னோடய மனைவியை எவ்வளவு காதலிச்சார் அப்படினு எல்லாருக்கும் தெரியணுங்குறதுக்காக ஒரு அற்புதமான ஒரு கட்டிடத்தை கட்டுனாரு அது தான் நம்ம இப்போ தாஜ்மஹாலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவரோட காதலி மும்தாஜ் வந்துட்டு அவங்கள காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க அதுக்கு அப்பறம் அவங்களோட மறைவுக்கு மறைவை தாங்க முடியாமல் ஷாஜகான் அவங்களுக்கு கட்டுன கல்லறை தான் தாஜ்மஹால் அதை அவர் எவ்வளவு பார்த்து பார்த்து கட்டுனாரு எவ்வளவு நுணுக்கத்தோட எத்தனை சிற்பிகளை வச்சு கட்டுனார் அப்படிங்கிறது பழங்காலத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு அதிசயம் தான் நம்ம அந்த தாஜ்மஹாலை பார்க்கும் போது எவ்வளவு அழகாக தெரியுதோ அதே போல் அதை கட்டுனவங்களோட உழைப்பும் எவ்வளவு அழகாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும் அது மட்டும் இல்லை தாஜ்மஹால் முழுமையாக பளிங்கு கற்களை வச்சு கட்டப்பட்டது அதனால் காலை சூரிய ஒளியிலே ஒரு மாதிரியாகவும் மதிய சூரிய ஒளியில் ஒரு மாதிரியாகவும் இரவில் இன்னும் அழகாகவும் இருக்கும் அப்படினு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும்ல அதே போல காதல் மேல் ஈர்ப்பு கொண்ட அனைவருக்குமே இருக்கிற ஒரு பேராசை தான் தன்னோட வாழ்க்கையில் தாஜ்மஹாலை ஒரு நாளாவது போய் பார்த்துடனும் அப்படினு எனக்கும் அதே போல் தான் தாஜ்மஹாலை ஒரு நாளாவது போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படினு அது மட்டும் இல்லை தாஜ்மஹால் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும்னு சொல்கிறாங்க அது வந்துட்டு ஒரு சைட் ஒரு பாதியில் எப்படி இருக்குதோ அதே போல் தான் இன்னொரு பாதியிலையும் இருக்கும்னு சொல்லுவாங்க அதே போல் இன்னும் எவ்வளவோ அதிசயங்களும் ஆர்வமுள்ள ஒரு உண்மைகளும் தாஜ்மஹால் பின்னாடி இருக்கு அது எல்லாரும் தெரிஞ்சிக்கணும் அதுக்கு அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவில் தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டுன மன்னன் ராஜ ராஜ சோழன் அவர் வந்துட்டு எவ்வளவு கஷ்ட்டப்பட்டு அந்த கோயிலை கட்டுனாரு எவ்வளோ ஆசையோட அந்த கோயிலை கட்டினாரு அப்படிங்கிறது தமிழனா இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டியது அதில் எனக்கு மிகவும் அதிசயமான ஒன்று என்னன்னா விமானம் கோவிலோட விமானம் மிக பெருசாக இருக்கும் அதுவும் அது ஒரே கல்லில் கட்டுனது அதை எப்படி அவர் கோயிலுக்கு மேல் கொண்டுட்டு போனார் அப்படிங்கிறது இன்றைய வரைக்குமே மர்மமான ஒரு விஷயமா இருக்குது அது ராஜ ராஜ சோழனுக்கு தான் தெரியும் அதை கட்டுறதுக்கு எவ்வளவு வேலை ஆட்கள் இருந்தாங்க எத்தனை யானை படைகள் எத்தனை விலங்குகள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டுனாங்க அப்படிங்கிறது வரலாற்றில் முக்கியமான பங்கு வகிக்கிறது அவரோட மகன் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூர் பெரிய கோயிலை போல் இன்னொரு கோவிலை கட்டினார் அது தான் கங்கை கொண்ட சோழபுரம் அதையும் பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்கணும் நம்மளோட மன்னர்கள் அந்த காலத்தில் எவ்வளவு நல்லா இருந்தாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எவ்வளவு செழிப்பாக இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு அதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படினா போர் போர் நடத்தி வென்று பல ராஜியங்களை தன்னோடு சேர்த்து கொள்ளுவாங்கல்ல அதில் போர் நடக்கும் போது மன்னன் மட்டும் போர் பண்ண மாட்டாங்க அவங்க கூட இருக்கிற எவ்வளவோ வீரர்கள் சேர்ந்து பண்ணுவாங்க அந்த போர்ல வீரர்கள் இறக்க கூட நேரிடும் ஆனால் அதையெல்லாம் பற்றி யோசிக்காமல் எவ்வளவு தைரியத்தோட போர் புரிந்து எத்தனை ராம் சாம்ராஜ்யங்கள வென்றிருப்பாங்க